எனக்கு முதல் சாப்பாடு எனக்கு கல்யாணமாகி எனக்கு சாப்பாடும் தெரியாது பொடவை கட்டவும் தெரியாது ரொம்ப சின்ன வயதுலயே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதனால் எங்கள் மாமியார் எனக்கு சாப்பாடு செ செய்ய கற்று கொடுத்தாங்கோ சாப்பாடு செஞ்சு அந்த குழம்பு பருப்பு குழம்பு கடையுறபோது பானை உடஞ்சு போச்சு அதனால் எங்க மாமியார் அதனால் பரவாயில்ல விடும்மா இப்போதான பழகுகிற பழக பழக சரியா போகும்னு சொல்லி மறுபடியும் எங்கள் மாமியார் இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி செய் அப்போல்லாம் பருப்பு வகை வந்து கல் மண் இருக்கும் நிறையா அதை நாங்கள் பார்த்து போடணும் இப்போ இப்போத்து பருப்பு வகையில் கல் மண் இல்லை அதனால் அப்படியே போட்டதினால அந்த கல் இருந்ததினால அந்த சட்டி உடஞ்சு போச்சு அதனால் இனிமேல் பருப்பு நீங்கள் க கழுவி நல்லா அரிச்சு எடுத்து போட்டு ப செய்யும்மா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதைமாரி செஞ்சு நல்லா வந்தது எல்லாத்துகிட்டையும் பாராட்டு வாங்கிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து அன்னைக்கு பதினாறு பதினெட்டு பேர் அத்தனை பேருக்கு சமைக்கணும் அத்தனை பேரும் நல்லா சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் மேலே எல்லாம் நல்லாயிருக்குது இதே மாதிரி நீ எப்பவுமே செய்யும்மா அப்படின்ட்டு செஞ்சுட்டால் செஞ்சு அப்பறம் வந்து கம்மங்கூழ் சாப்பாடுதான் அதிகமாக நாங்கள் செய்வோம் சிறுதானியம் அரிசி சாப்பாடு வந்து அந்த ஞாயித்துக்கிழம ஒரு நாளைக்கு மட்டன் எடுப்போம் அந்த மட்டனு செய்யுற நாளைக்குதான் அரிசி சாப்பாடு எங்களுக்கு வீட்டில் அதனால் மற்ற நாளைக்கெல்லாம் கம்பு ராகி சோளம் இதை வச்சுதான் நாங்கள் சாப்பிட்டுப்போம் அந்த அரிசி சாப்பாடு ஒரு வேளைக்கு தான் அதுவும் அன்றைக்கு அந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு காலப்போக்கில் அதுவும் மாறி இப்போ வந்து யூடியூப்பில் பார்த்து சமைக்கிற அளவுக்கு வந்துருச்சு அது இப்போ வந்து யூடியூப்பில் பார்த்து செ செஞ்சால் பிரியாணி மற்றது குஸ்கா இதெல்லாம் நல்லா வருது செஞ்சேன் செஞ்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளாம் கூட்டிட்டு வந்து செஞ்சு சாப்பாடு போடங்காட்டி எல்லாம் நல்லா பாராட்டும் வாங்குனாங்க நல்லாருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இதே மாதிரி நாங்களும் செய்யறேன்னு சொல்லி அவர்களுமும் சாப்புடிட்டு போய் யூடியூப்பை பார்த்து செஞ்சு செஞ்சு அதுவும் நல்லாயிருக்குது அப்படின்னு அவர்களும் சொன்னாங்க